நம்ம நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ வந்து நிறைய கலைகள் வந்து அழிஞ்சிட்டு வந்துட்டுருக்கு ஸோ வந்து பொய்க்கால் குதிரை கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலைகள் இருக்கு நம்ம நாட்ல இப்போ அழிஞ்சிட்டு வர கலைகளெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் திரும்ப நம்ம வந்து எடுத்து நடத்தலாம் நம்ம மாநிலத்தில் ஃபஸ்ட்டு அது வந்து நல்ல பிரபலம் ஆகிட்டு அதை வந்து எனக்கு வந்து மற்ற நாட்டுக்கெல்லாம் எனக்கு வந்து காட்டணுன்னு ஆசை இப்போ வந்து லண்டன்லலாம் பார்த்தோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம நாட்டோடய கலைலாம் அங்கேயும் பாதி வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்கள் ஸோ வந்து இந்த நாட்டில் மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டில் உள்ள கலைகள் வந்து மற்ற நாடுகளுக்கெல்லாம் வந்து நல்லாவே இதாக ஆயிட்டுருக்கு ஸோ வந்து ஏன்னால் நம் மத்த நாட்லேயும் நம்மள இந்தியர்கள் வந்து இருந்துட்டுருக்காங்க ஸோ வந்து இந் அங்கே இந்தியர்கள் இருக்கிறப்ப ஸோ வந்து இங்கேருந்து போகிற இந்தியர்கள்லாம் அங்கே வந்து நிறையா கலைகளெல்லாம் வந்து நல்லா இது பண்ணிட்டுருக்காங்க இப்போ ரீசண்ட் டேஸ்லலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் சிங்கரில் வந்து ராஜலக்ஷ்மி அண்ட் வந்து செந்தில் அவங்க வந்து அந்த உள்ள வந்து பாடுறப்ப வந்து நிறையா அவங்க பாட்டு பாடுறப்ப இருக்கிறவுங்க கலைக்கூட்டம் அங்கே பின்னாடி இருக்கிறவங்க கரகாட்டம் பண்ணுறவங்க ஒயிலாட்டம் பண்ணுறவங்க மயிலாட்டம் பண்ணுறவங்களெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க ஒரு ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்து காட்டிருப்பாங்க ஸோ வந்து அவங்கள்லாம் வந்து ஓ இவங்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கறது நமக்கு இப்போ தான் தெரியுது ஸோ வந்து அவங்கள்லாம் இப்போ தெரிஞ்சு இப்போ வந்து வேற நாடுகளெல்லாம் அவங்க வந்து போயிட்டு நல்ல ஒரு பிரதிபலிப்பை தந்துட்டுருக்காங்க ஸோ வந்து ரொம்ப ஃபேமஸாவே ஆகிட்ருக்காங்க எல்லாருமே இப்போ வந்து நான் ஏதாவது காட்டணும் அப்படின்னு நினச்ச அப்படின்னா வந்து கரகாட்டம் எடுத்துட்டு போயிட்டு வந்து நம்ம வந்து வேற நாட்டில் வந்து பாகிஸ்தானில் வந்து காட்டணும்னு எனக்கு வந்து ஆசை ஏன்னால் அங்கே வந்து இந்தியர்கள வந்து மதிக்க மாட்டாங்கள் தான் பட் வந்து அங்கே வந்து இந்த கலைகளை வந்து நம்ம வந்து அங்கே காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை ஏன்னால் வந்து அங்கே வந்து பார்க்கணும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டான்ஸ் டான்ஸஸ்லாமே இருக்குது வெஸ்டர்ன் ஃபோக் வந்து இதெலாம் வந்து நம்ம நாட்டில் இல்லை மற்ற நாடுகள்லேயும் வந்து இதுல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்கள் ஸோ வந்து அதெலாம் அவங்களுக்கு வந்து பெருசாவே தெரியாது ஸோ இந்தப் ப இந்தக் கலைகள் வந்து இந்தக் கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் அப்படிங்கறது வெளிநாடுகளுக்கெலாம் ஒரு புது இதுவாக இரு ஒரு புது தரமாக இருக்கும் இப்போ தார தப்பட்டை படத்தில் கூட நல்ல டான்ஸ் ஆடிருப்பாங்க அந்தக் கரகாட்டம் வந்து ஒரு நாலு கேர்ள்ஸ் வந்து நல்ல டான்ஸர்ஸ் அவங்க அவங்க நல்லாவே டான்ஸ் ஆடிருப்பாங்க அந்தப் படத்தில் ஸோ வந்து அப்போ வந்து ஏன் அந்தக் கலை வந்து ரொம்ப அப்போ தான் நல்ல ஒரு இது தந்துச்சு ஏன்னால் வந்து மற்றவங்க பண்ணுறப்ப அது வந்து பிரதிபலிக்காது ஒரு நல்ல ஒரு பிரபலங்கள் வந்து அதை பண்ணுறப்ப கொஞ்சம் பிரதிபலிக்கும் ஸோ ஃபாரினர்ஸ்லாம் வந்து ஸோ இன்ட்ரெஸ்ட்டடா அதை பார்ப்பாங்க ப்ரேக் டான்ஸ் இதெல்லாம் வந்து எல்லா எல்லா நாட்லேயுமே எல்லாமே இருக்கு ஸோ வந்து அவங்களெல்லாம் வந்து ஈஸியா எடுத்துட்டு போயிடுவாங்க ஸோ வந்து இந்த மாதிரி கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம்ங்கறது வந்து வெளிநாடுகள்லாம் எடுத்துகிட்டு போய் காட்டுறத்துக்கு வந்து அவங்க கொஞ்சம் ஆர்வமா இருப்பாங்கள் புதுசா ஒன்ன பார்க்குறேமேங்கற ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட அவங்க பார்ப்பாங்க ஸோ வந்து இதை வந்து நம்ம அங்கே காட்டுணுங்கறது என்னோடய ஆசை வேற வெளிநாட்டுக்கெலாம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு